சார் உங்கள் ஹோட்டலில் என்ன சார் சமையல் சாப்பாடு இருக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்குங்களா சார் சார் எனக்கு வந்து ஒயிட் ரைஸ் வேணும் சார் பெப்பர் ரசம் நண்டு பொரியல் இது வேணுங்க சார் ஓகேங்க சார் ரெடி பண்ணி ஓகேங்க சார் ரெடி பண்ணுங்கள் சார் நாங்கள் இருபது நிமிஷம் வெயிட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை சார் இல்லை சார் வேறு எந்த ஐட்டம்ஸும் வேணா எதாவது டிஸ்கௌண்ட் இருக்குங்களா சார்

நாங்கள் இங்கே அரியலூரில் தான் சார் இருக்குறோம் அரியலூரில் வந்து இருபத் இருபத் ரெண்டாம் நம்பர் வீடு ஃபோர்த் க்ராஸ் ராஜுவ் நகர் இருபத்தி ரெண்டாம் நம்பர் ஃபோர்த்து க்ராஸ் ராஜுவ் நகர் அரியலூர் ம் ம் ஓகே புக் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க் யூ சார்